மீன்னு மல்த் மீன் குளத்தி அம்மன் கோவில்ருக்குதுங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது அப்புறோம் இங்கே ராஜ ராஜேஸ்வரி கோவிலு தென் திருப்பதி தென் திருப்பதி வந்து ரொம்ப விஷேஷமான கோவிலுங்க அது திருப்பூ திருப்பதிக்கு அடுத்தபடியாக இந்த கோவிலுங்க அதுக்கு அவ்வளோ அங்கே ஆ ரொம்ப தூரத்தில் இருக்கறனால ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும் இங்கேன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது எப்போதும் சிறப்பாக இருக்கும் ஏ எப்போ போனாலும் போய் சாமி கும்பிட்டுக்கிர்லாம் இந்த சீசன் கிடையாதுங்க எப்போ வேணாலும் நல்லாயிருக்கும் நாங்களும் எல்லோரும் போய் நல்லா சாமி கும்பிட்டு வருவோம் நல்லா எங்களுக்கும் நல்ல வேண்டுதல் அதெலாம் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோங்க அப்புறோம் இங்கே ஓ மா அன்னூர்லையும் அம் முருகன் கோவிலு விநாயகர் கோவிலு எல்லா கோவிலும் நல்ல விசேஷம் சுற்றுலா அவங்களும் வர்துட்டு வர்ரு வந்து போறவங்க நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு எல்லா கோவில்க்குமே நல்லா விஷேஷம் ஆடி மாதத்துத்துல ரோ ரொம்ப விஷேஷமாக இருக்குதுங்க எல்லா கோவிலுமே அநேகமாக எல்லாரும் வந்து பா போகக்கூடிய இடோந்தாங்க இந்த அன்னூரு பகுதியில் வந்து எல்லாரும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு நல்லா விசேஷமாக இருக்குதுங்க எல்லா எல்லா கோவிலுமே நல்ல விசேஷம் நல்லா இருக்குதுங்க